ஹலோ நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுறேங்க சென்னையில் எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து எங்கள் சொந்த ஊர் கிருஷ்ணகிரிக்கு வரணும்ன்ட்டு விருப்பப்ப வர வர இருக்காருங்க ஊர் திருவிழாவுக்கு வர்ற சனிக்கிழம வர இருக்காருங்க அவர் வந்து அதனால் வந்து வண்டி புக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு போன் உங்களுக்கு வந்து ஒரு டீடெயில்ஸ் கேட்குறேன்ங்க அன்றைக்கு வண்டி ஃபிரீயாக இருக்குங்களா அப்புறம் அவங்க வந்து மூணு பேர் வருவாங்க வந்து எந்த வழியில் வர்றீங்க எப்படி வர்றீங்க டோல்கேட் எவ்வளோ இருக்குது அப்புறம் எவ்வளோ வாடகை இது கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் மேலும் வந்து இப்போ டோல்கேட்டில் டோல்கேட் எவ்வளோ இருக்குது மற்றும் வந்து போகிறதுக்கு டிரைவர்ஸ் டிரைவர் சார்ஜ் எவ்வளோ கேட்குறீங்க